பயிர் காப்பீடு திட்டம் திட்டம் பற்றி எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா அதனால் நிறைய நன்மைகள் இருக்குது எப்படின்னு சொல்லணும்னா ஆபத்து காலங்களில் என்னோட பயிரை நான் வந்து காப்பீடு திட்டத்தில் பதிவு பண்ணி வெச்சா தான் எனக்கு ஏதாவது இயற்கையான சூழல்ல ஏதாவது பேரிடர் வறட்சி இல்லை வேறு ஏதாவது இயற்கை சீற்றங்களால் என்னோட பயிர் நிலம் வந்து பாதிக்கப்படும்போது எனக்கு தேவையான தொகைகள் வந்து அரசாங்கத்துலேருந்து எனக்கு கொடுப்பாங்க அது அதுக்காக தான் இந்த பயிர் காப்பீடு திட்டம் அப்படின்றது இருக்குது இதை வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை அந்தந்த விவசாய நிலங்களுக்கு ஏற்ற மாதிரி விவசாயினுடைய பொருளாதார நிலமைக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க அவங்களோட பிரீமியம் பிரீமியத்தை செலுத்தலாம் அந்த காப்பீட்டுல ஐந்நூறு ருவாய்க்கு ஐந்நூற்றி ஒருபா ஐநூற்றி அஞ்சுருபா அந்தமாதிரி ஒரு ஒரு மினிமம் இது கம்மியாக குறைவான இதுவே இருக்குது இதை வந்த நீங்கள் எங்கே போய் வாங்கணும் அப்படின்னா விண்ணப்பப் படிவம் வந்து பேங்க்கில் போய் வாங்கலாம் அல்லது வேறு சில இடங்கள் இருக்குது இந்த சேவை மையங்கள்லாம் இருக்குது இ சேவை மையங்கள் அந்தமாதிரி இடத்துலலாம் போய் அதை பற்றி நிறைய விசாரிக்கவும் செஞ்சுக்கலாம் வங்கிகளில் போய் நீங்கள் அந்த விண்ணப்பப் படிவத்தை பெற்றுக் கொள்ளலாம் அதில் அவங்களே வந்து என்னென்ன தேவையோ அதை பூர்த்தி செய்து கொடுப்பாங்க நீங்கள் அதை கட்ட முடியலை சரி வர அப்படின்னாலும் நம்மளுடைய அரசாங்கம் அதுக்குத் தேவையான சலுகைகளை கொடுத்து இன்னும் அந்த கால அவகாசத்தை நீட்டித்து கொடுப்பாங்க அப்போது நம்ம அதுக்குள்ளே அந்த ப்ரீமியத்தை செலுத்திடலாம் செலுத்திவிட்டோம்னா நமக்கு அந்த இயற்கை காலங்களில் நிறைய வகையான இப்போ பயிர்கள்லாம் பண்ணுறாங்க சம்பா தாலடி குருவை இந்தமாதிரி ஒவ்வொரு நெல்லும் சாகுபடி பண்ணுறாங்க நம்மளுடைய தமிழ்நாட்டில் விவசாயிகள் அவங்களுக்கு வந்து அந்தந்த ஒரு ரகத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ பொன்னி ஐ ஆர் எட்டு அது மாதிரி வகை வகையாக இருக்குது அது அதுக்கு என்னென்ன எவ்வளோ விலை மதிப்பு அதுக்கேற்ற மாதிரியான எதுவும் கொடுப்பாங்க அதுக்கான ஆவணங்கள் எல்லாமே நம்ம சரியாக சமர்ப்பிச்சி கொடுத்தோம்னா நமக்கு அதுக்குத் தேவையான மானியம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காப்பீட்டுத் திட்டத்தினால நிறைய வகையான நன்மைகள் இருக்குது விவசாயிகள் தற்கொலையை தடுக்கலாம் அவங்களுக்கு ஆபத்து காலங்களில் வந்து இது வந்து ரொம்பவும் கை கொடுக்கும் அவங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் இந்த காப்பீடு ரொம்ப அவசியமாக இருக்குது மற்றபடி நிறைய விஷயங்களுக்கு அவங்களுக்கு இந்த ஏன்னா அவங்களுக்கு விவசாயத்தை தவிர வேறு எதுவும் தெரியாது அதனால் இந்த காப்பீடு அவங்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன்